நான் அடிக்கடிப் போகிற ஊர் மருவத்தூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில்தாம்பா அது வந்து எனக்கு பஸ் வசதி அதிகமாக இருக்கிற தொட்டு எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலான்றதால் அங்கேப் போவேன் அங்கே வந்து மாலை அணிவித்து இருமுடி கட்டிக்கிட்டு செ செவ்வாடை அணிஞ்சுக்கிட்டு போவாங்க செவ்வாடை அணிஞ்சுக்கிட்டு ம சிகப்பு கலர் மாலை அணிஞ்சுக்கிட்டு போவாங்க இது எல்லோருமே போகலாம் இங்கே வந்து எல்லா எந்த வயதினரும் போகலாம் அதனால் அது எனக்கு ரொம்பப் பிடிக்கும் வெளி மாநில பக்தருங்களும் இங்கே அதிகமாக வருவாங்க போக்குவரத்து அதிகமாக இருக்கறதால் இங்கே வெளி மாநிலத்தவங்க அ அதிகமாக வருவாங்க நான் தனியாகவும் போவேன் என்னோடய தோழிகள் கூடயும் நான் போவேன் ஆனால் சபரி மலைக்கு வந்துத் தனியாக போக முடியாது த அங்கே ஏன்னால் குறிப்பிட்ட வயதினர் தான் போகமுடியும் தனியாகவும் போகமுடியாது அதனால் நான் அடிக்கடி போகிற ஊர் மருவத்தூர் அதுவும் இல்லாமல் இங்கேப் பிடிச்ச ம மதச் சடங்கு என்னான்னால் பெண்கள் கருவறைக்குள்ளே செல்ல அனுமதிக் கொடுக்கறாங்க இப்போது நான் பெண்களே கருவறையில் போய் ஆதிபராசக்தி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் அதனால் நான் அடிக்கடி போகிற ஊர் மருவத்தூர்